ஒரு பிஎம்கே அதவாது அதில் சேருகிறனால எந்த அளவுக்கு லேர்ன் பண்ண முடியுமோ அதிக விஷயங்கள லேர்ன் பண்ண முடியுது நமக்கும் இல்லாமல் மற்றவுங்களுக்கும் அந்த சொல்லி கொடுக்கணும்ங்குற ஒரு எண்ணமும் வருது என்ன தான் நம்ம முயற்சி எடுத்து படித்தாலுமே நம்மளை கைட் பண்ணதுக்குன்னு ஒருத்தவங்க தேவை அண்ட் அவங்க நம்மளை விட அறிவையும் தாண்டி அவங்கள்ட்ட இருக்கிற மொத்த திறமையுமே நமக்கு இதில் இந்த நிறுவனத்தில் பாடத்திட்டத்தில் ரொம்பவே புரியுதா புரியும்படியாக எளிதாகவும் கவனமாக அழகா சொல்லி தருவாங்க பயிற்சி மையங்கள் வந்து எந்த அளவுக்கு நகரத்தில் இருக்கும்ங்கிறத போதுமான அளவு ஆன்லைன்லேயும் ஊடகங்கள்லேயும் தேடினாலுமே இந்த மாதிரி குரூப் எடுத்து படித்தவுங்கள்ட்ட கன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான குரூப்பை தேர்வு செஞ்சுட்டு அதில் எப்படி மென்மேல் நம்ம படிக்கலாம் அதுக்கு சைடு பை சைடு என்னென்ன படிக்கணும் இந்த மாதிரி விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு தேவையான கல்வியும் படிச்சுட்டு அதுபோக சைட்லேயும் ஒரு வேலையின்னு எடுத்துகிடும் போது இதில் இந்த பாடத்திட்டலில் வந்து என்னென்ன மாதிரியான லேர்ன் பண்ணலாம் அப்படிங்குறதையும் முழு விவரத்தோடு பல பயிற்சி மையங்களில் விசாரிக்கணும் அதுக்கு முன்னாடி இதில் தேர்ச்சி பெற்றவங்கள ஓரளவுக்கு அவங்கள்ட்ட கன்சிடர் பண்ணி ஒரு சில டவுடுங்களெல்லாம் எல்லாமே இது ஓகேவா இது இப்படி பார்த்துக்கலாமாங்குறத கன்சல் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிவிட்டு அதில் போய் படிக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பாடத்திட்டங்களில் செலக்ட் பண்ணும் போது கூட இந்த இது ஓகேவா நகரத்தில் படிக்கலாமா அப்படின்னாக்கூட அங்கே உள்ள சிட்டிசன்ஸு கிராமங்கள்லேருந்து போனவங்களா இருக்கட்டும் எல்லாேருமே இது ஓகே இது படிங்க இது வேல்யுங்கிறத சொல்கிறனால இது படிக்கணும்ங்கிற ஒரு விருப்பத்தோடு படிப்பாங்க